என்னை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து என் பேர் வந்து அருள் பெரியநாயகம் நான் வந்து தொண்ணூற்றி எட்டில் மேரேஜ் பண்ணேன் இப்போது வந்து ட்வென்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிவிட்டு அவங்க வந்து கடை வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறப்ப கடை வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஏழில் கல்யாணம் தொண்ணூற்றி எட்டில் எங்கள் பாப்பா பிறந்துச்சி எங்கள் பாப்பா பேர் வந்து ஷீபா செல்வியா அவங்க வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சி வயது ஆகிட்டு அவங்க வந்து பிஎஸ்சி அக்ரி முடித்திருக்குறாங்க இப்போ ஒர்க் பண்ணுறாங்க போஸ்ட் மாஸ்டராக பிரான்ச் போஸ்ட்டு மாஸ்டராக ஆழியூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க பையன் ஒன்று அவன் வந்து ஒரு செவன் இயர்ஸுக்கு அப்புறமா பிறந்தான் அவனுக்கு வந்து இப்போது இருபத்தி ஒரு வயசாகுது அவர் லா படிக்கிறார் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து முன்னாடி கடை வச்சுருந்தோம் இப்போது வந்து வீட்டு மேலேயே லார்ட்ஜ் மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதான் எங்களுடைய ஃபேமிலி சரவுண்டிங் நான் வந்து நான் நிறையலாம் படிக்கலை ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர் வந்து இந்த கவுன்சிலராக வேளாங்கண்ணியில் அந்த எங்களுடைய ஜெபஸ்தியார் நகர் பகுதியில் வந்து ஒரு பதினாலாவது வார்டுன்னு சொல்வாங்க ஒரு தொள்ளாயிரம் ஓட்டு செல் உள்ள ஒரு வார்டில் வந்து பெரிய வார்டுன்னு சொல்லலாம் அறநூறு குடும்பம் வந்து முந்நூற்றி ஐம்பது குடும்பம் தொள்ளாயிரம் ஓட்டு இந்த இது ஃபேமிலி அந்த சரவுண்டிங்கில் வந்து நான் ஒரு ஃபைவ் இயர் வந்து ஒரு ஏ டி எம் கேவோட கவுன்சிலரா நான் ஒர்க் பண்ணேன் அப்புறம் நான் வந்து இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நான் ஆன்மீக பாதையிலேயும் நம்ம பேராலயத்தில் வந்து நிறைய மாதாவை வச்சு நிறைய இதெல்லாம் இருக்கு இந்த இப்போ ரெஜ்ஜியன் ஆஃப் மேரி அப்புறம் அந்த அன்பியங்கள் இது போலலாம் இருக்கு அதிலயெல்லாம் நான் வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன் அதில் நான் வந்து பொறுப்புலேயுமே இருக்கேன் தலைவராக இருக்கேன் வரையம்ஸ் அணியிலேயுமே நான் துணை தலைவராக இருக்கேன் இதுபோலலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இப்போ இந்த ரெஜ்ஜியன் ஆஃப் மேரியில் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன்று சொல்லணும்னா நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி முன்னுக்கு வந்த ஒரு ஃபேமிலின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுடைய குடும்பம் உள்ளது நாங்கள் ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தோம் கடை வச்சுருந்தப்ப அந்த அப்போ அந்த சூழல்லலாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான சூழல் இந்த தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்போ வந்து நிறைய கஷ்டம் இல்லை நிறைய வந்து நாங்கள் நாங்கள் சம்பாதிக்கிற அந்த கடையிலேருந்து வரக்கூடிய பீச்சு லைனில் தான் எங்களோட கடை ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் எல்லாம் எங்களோட கடைலாம் சுத்தமாக இல்லாமல் போய்டுச்சி அதுக்கு அப்புறம் மறுபடி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம் அப்போ அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்கள் வீடு வந்து எரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுபோல் முன்னுக்கு வந்தோம் இதுபோல் வந்து கஷ்டம் கஷ்டத்துக்கு மத்தியில் ஆனால் கஷ்டப்பட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்டின்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்தோம் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல நான் கவுன்சிலராக ஆனேன் அந்த ஒரு அஞ்சு வருஷம் மக்களோட ரொம்ப ஒரு நல்ல ஒரு நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு போறது மக்களோட கஷ்டம் என்ன வேணுமோ இந்த என்னுடைய வார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே அந்த ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ நான் கவுன்சிலராக இருந்தேன் அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எய்டட் அது எல்லாம் நாங்கள் கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதுபோலலாம் செஞ்சேன் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் திரும்பவும் ஒரு அந்த கவுன்சிலர் இது வர்றப்ப மறுபடியும் நான் ரீப்பிட்டாகவே நின்றேன் ஒரே ஒரு ஓட்டு லீடிங்கில் நான் வந்து தோற்று போனேன் அது திருப்பி வந்துவிட்டேன் அதுக்கு அப்பறமுமே நான் வந்து தோற்று போனாலும் என்னோட முயற்சியை வந்து நான் விடல மக்களோட மக்களாகவே இன்னைக்கு வரைக்கும் அரசு ரீதியாகவே இருக்கட்டும் சமுதாய ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாக இந்த ஃபாதர்ஸுங்கள பாக்கிறதா இருக்கட்டும் என்னால் முடிஞ்சதை மக்களுக்கு நான் செஞ்சிகிட்டு தான் இருக்கேன் அதில் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் இன்னொன்று நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டே பிள்ளைங்களோட மட்டுமே வாழல எங்க வீட்டுகாரங்களோட அக்கா பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க அவங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அந்த மூணு பிள்ளைங்களுமே நாங்கள் தான் வளத்து மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைச்சோம் மூணு பேருக்கும் குழந்தைங்க இருக்காங்க இப்போ மூணாவது பொண்ணு இப்போதான் குழந்தை பிறந்து எங்ககிட்ட இருக்கிறாங்க அது மாதிரி நாங்கள் வந்து இந்த வருமானம் குறைவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம் இன்னும் இது இது இல்லாமல் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா அந்த ஃபேமிலியோடயும் சரி இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லோருமே ஒரு சந்தோஷமாக ஒரு எல்லாம் இடங்களுக்கும் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலும் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கள் அக்கா இப்படி ஒரு ஃபேமிலி சரவுண்டிங்காகவே நாங்கள் எல்லோருமே ஒன்னாக சேர்ந்து எதாக இருந்தாலும் செய்யணும் அதுபோல் ஒரு சந்தோஷமாக அப்படி எல்லாம் நாங்கள் நெனைப்போம் அதுபோல் நிறைய ஒரே ஒரு என்னான்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கரங்களோட ஒரு நல்ல உழைப்பு அது என்னன்னா ஒரு உண்மையான உழைப்பு ஆனால் நாங்கள் வளர்ச்சியாக முன்னாடி கஷ்டப்பட்டு கடை வச்சு நடத்தினோம் அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சோம் இப்போ நல்லாயிருக்கோம் பிள்ளைங்கள படிக்க வச்சுருக்கோம் பாப்பாவை படிக்க வச்சுட்டோம் பாப்பா வந்து இப்போ வேலைக்கு போய்ட்டாங்க அவங்களுக்கும் இப்போ மேரேஜுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போல் தம்பி வந்து இப்போ லாயராக படிச்சுக்கிட்டு இருக்கு இதுபோல் எங்களுடைய நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாங்கள் என்னன்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படி ஒரு சந்தோஷமா நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன ஒன்றுன்னா நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் அந்த அன்னைக்கு ரெண்டாயிரத்திலலாம் பார்த்திங்கனா கொஞ்சம் நம்ம சம்பாதிச்சாலே போதும் நம்ம ஃபேமிலிக்கு போதுமானதாக இருந்துச்சு அன்னைக்கு நல்லா சந்தோஷமும் இருந்துச்சு மகிழ்ச்சியும் இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் தேவைகள் வந்து அதிகமாக இருக்கு ஆனால் நான் அந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அது போல் நிறைய ஒரு கஷ்டமான சூழலில் ஆனாலும் ஒரு சந்தோஷமா வாழ்கிற மாதிரி அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் இன்னும் சொல்லணுன்னா இப்போ வந்து நம்ம எங்கள் எங்கள் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்கனா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய ஒரு பெரிய அதான் ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய வார்டு நிறைய ஜனங்களோட இருக்கோம் இப்போல்லாம் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் இப்போ கொஞ்சம் இந்த சாப்பாடுலாம் சமைத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது அந்த மாரிலாம் இப்போது ஒரு கை தொழில் இது மாதிரிக்க இப்போ இன்னைக்கு ஒரு பத்து சாப்பாடு அப்படிலாம் செஞ்சு கொடுக்கறது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுங்களுக்கு சமைத்து கொடுக்கறது இது மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போல்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு மேலே லார்ட்ஜு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க ஜனங்களைலாம் அழைச்சுட்டு வருவாங்க அவங்களை மேலே வைக்கிறது அதை க்ளீன் பண்ணுறது இதுபோல் அது மாரியும் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்போ இப்போ நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த சந்தோஷமாக தான் இருக்கும் என் பிள்ளைங்களோட வளர்ச்சியாக இருக்கட்டும் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நல்லா வச்சுருக்கோம் நல்லா படிக்க வச்சுருக்கோம் நல்லா பிள்ளைங்களா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களோட எல்லாம் அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு சூழல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கவுன்சிலராக இருந்தப்போ நான் ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணேன் எப்படின்னு சொன்னால் மக்களோட மக்களாக இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கவுன்சிலர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு நான் வந்து சமுதாயத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஃபுல்லும் நல்லா அவங்க என்ன அவங்களோட ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அவங்களோட சந்தோஷமான நிகழ்வாக இருக்கட்டும் துக்க நிகழ்வாக இருக்கட்டும் அவங்களோட நான் ரொம்ப கம்பைன்டாக சந்தோஷமாக அவங்களோட இருப்பேன் அது மாதிரி எல்லாம் ஒரு செய்கிற அளவுக்கு நானும் ரொம்ப சந்தோஷமாக நான் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தம்பி எல்லோருமே இந்த இதே ஒரே ஊர் ஊராக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவங்களும் நாங்களும் எல்லோரும் ஒன்னாக அது மாதிரி இருக்கிறது அதுபோல் அந்த அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்று எங்களோட ஊர் வந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு தெற்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு சொல்வாங்க ஒரு சின்ன கிராமம்தான் இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் தாத்தா பாட்டி அவங்களோடயெல்லாம் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்த அந்த ஒரு நாட்கள் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஊருலேருந்து இந்த ஊருக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தியேழு வருஷம் போல் ஆகிடுச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்கள்லாம் எங்களோட இருந்த அந்த காலங்கள் எங்கள் அப்பாலாம் இன்னைக்கு எங்களைலாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாங்க அதுபோல் எங்கள் அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் அம்மா ஒரு எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் எங்கள் கூட இருந்தாங்க எங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் பிறந்து என் பிள்ளைங்களுக்குல்லாம் எல்லா நல்லதெல்லாம் செஞ்சு அது வரைக்கும் எங்களோட கூட இருந்தாங்க அதுபோல் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வாழ்ந்த அந்த காலம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இந்த வேளாங்கண்ணியில் அதுவும் மாதாவுக்குவோட இந்த ஒரு ஊரில் உலக பிரசித்தி பெற்ற இந்த அன்னையோட ஆலயத்தில் நாங்கள் இருக்கிறது அந்த மாதாவுக்கு நாங்கள் பணி செய்யுறது என்னை எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதாவோட தேரிலலாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளெல்லாம் வர முடியாது நான் நாங்கள்லாம் வந்து மாதாவுக்கு பக்கத்துலேயே நிற்கிற அளவுக்கு மாதா எங்களை வந்து ஒரு தேர்வு செஞ்சு நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த லெஜ்ஜின் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்கிற அந்த அந்த இதில் போய் நான் சேர்ந்தேன் அது மாதாவுடைய அந்த சேவையை செய்ய கூடியது அதில் நான் வந்து சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன் ஆனால் கடவுள் வந்து என்னை இன்னைக்கு வந்து அந்த ஒரு அதை அமைப்பை நான் வந்து ஒரு வழிநடத்துகிற அளவுக்கு ஒரு தலைவராக உயர்த்தி இன்னைக்கு அந்த மாதாவுடைய தேருலேயா இருக்கட்டும் அந்த மாதாவுடைய விழாவாக இருக்கட்டும் எல்லாம் நிகழ்வுகள்லேயும் நாங்கள் முன்னாடி இருக்குற மாதிரி ஒரு தகுதியை கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அதேபோல் அன்னைக்கு இருந்த ஒரு நிலையிலேயே நாங்கள் இருக்கல வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்களோட உழைப்பு ப்ளஸ் நான் என்னுடைய உழைப்பு அதுபோல் எங்கள் பிள்ளைங்கள வளக்கிற அந்த விதம் நான் என் பிள்ளைங்களுட்டலாம் எப்போதும் கஷ்டத்தை சொல்லி வளர்ப்பேன் இப்படி எப்டின்னு சொன்னால் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சரி எங்கேயுமே போகமாட்டாங்க நான் சொல்வேன் இது வந்து இன்னைக்கு ஆயரருவா கொடுக்குறேன் அப்டின்னு சொன்னால் இது அப்பா கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுக்கு கொடுக்குறது இதை கரெக்டான பாதையில் செலவு பண்ணுங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க இப்படிதான் நான் சொல்வேன் அதேபோல் எவ்வளோ நாலு வருஷம் எங்கள் பாப்பா வந்து இங்கே பத்தாம் க்ளாஸ் வரைக்கும் படித்தாங்க திரும்ப ரெண்டு வருஷம் கந்தர்வக்கோட்டையில பன்னெண்டாங் க்ளாஸ் வரைக்கும் படிக்க வைச்சேன் திரும்ப நாலு வருஷம் துறையூரில் பிஎஸ்சி அக்ரி படிக்க வைச்சேன் எங்கள் பாப்பா அங்கே இருந்த வரைக்கும் இங்கே இருந்த வரைக்கும் எந்த ஒரு ஒரு ஒரு இந்த பிள்ள நல்ல பிள்ள இல்லை அப்டின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கல ஒரு அருமையான பிள்ளையா வளர்த்து இன்னைக்கு அவங்க ஒரு பிரான்ச்சு போஸ்ட் ஆஃபீஸ் மாஸ்டராக போய் வேலைக்கு போகிற அளவுக்கு நான் வந்து கடவுள் வந்து எனக்கு அந்த ஒரு வல்லமையை ஒரு ஆற்றலை இவங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு இதையும் நம்ம தான் ரோல் மாடல் பிள்ளைங்களுக்கே முதலில் நம்ம வந்து பர்ஃபெக்ட்டாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னாங்க அப்படி நாங்கள் நினைக்கவே இல்லை நம்மளோட வளர்ச்சி எப்படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படி மட்டும் நினைச்சி நம்ம வாழ்ந்து சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ்கிறோம்